நாங்கள் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு மேல் ஆகும் எங்க வீட்லுக்குற கேஸ் ஒன்று வாங்கி அங்கே கிருஷ்ணகிரியில் எங்க மகள் வீட்லதான் வாங்கி கொடுத்தாப்பிடி பர்ஸ்ட் பர்ஸ்ட் வாங்கின கேஸ் சும்மா சொல்கூடாது அவ்வளோ ஒரு சூப்பரா இன்னிக்கி வரைக்கும் ஒரு சின்ன ரிப்பேர் கிடையாது அவ்வளோ இதாக்கிது எவ்வளோ பொங்க விட்றங்க எம்முட்டு அந்த குக்கரில் வர தண்ணி பூரா ஒழுகினா கூட சரி இன்னும் ஒரு சின்ன சர்வீஸ் கூட பண்ணல பரவாயில்ல நல்லாக்குது நான் எங்கள் வீட்ல இத்தனை வருசம் பழப்பானேன்திலியே நாங்கள் வாங்கின ஒரு உருப்படியான பொருளுனால் அது கேஸ் அது என் மகள்தான் வாங்கி கொடுத்தா கூட்டின்னு போய் நல்ல பரவாயில்ல அது அவள் ஒரு நல்லா சூப்பராக்குது எந்த குறையும் சொல்கிறதுக்கில்ல ரெண்டு அடுப்புதான் பழைய காலத்து மாடல்தான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் வாங்கின கேஸ் இரும்பு அடுப்பு ரெண்டு அடுப்புதான் அவ்வளோ ஒரு சூப்பராக்குது